இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஒரு சின்ன கிராமந்தான் அதனால் அங்கே பஸ் வசதிகள்லாம் ரொம்ப குறைவா இருக்குது ஒரு அவசரமாக மருத்துவமனைக்கு போகணும்ன்னா ஒரு ஆம்புலன்ஸு போன் பண்ணாலுமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அவசரமாக நம்ம போக முடிய மாட்டேங்குது பஸ்ஸுக்கு எதிர்பார்த்து நிற்க முடியாது அதனால் பெரியவர்கள்லாம் நடந்து போய் பஸ் ஏறுறதுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால ஆம்புலன்ஸு சரியாக நம்ம ஊருக்கு முக்கியமாக வேணும் அதனால் திடீர்னு கீழே விழுந்து அடிபட்டாலோ ஆக்ஸிடென்ட் ஆனாலும் உடனே உடனே ஆக்ஸ வரணுன்னா ஆம்புலன்ஸு தான் வேணும் அதனால் ஆம்புலன்ஸு முன்னாடியே வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணணும் சீக்கிரமா வரணும் அதனால் பெண்களும் அப்படி தான் பிரசவ வலி வந்துடுச்சுன்னா உடனே ஆம் ஆம்புலன்ஸ் வந்தால் தான் நல்லா சிகிச்சை செய்ய முடியும் இல்லைன்னா வீட்டுலையே ரொம்ப இருந்து ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நெலமை கூட வருது அதனால் ஆம்புலன்ஸ் வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது